ஹலோ ஹலோ மங்களம் ஹோட்டலா சார் உங்கள் மங்களம் ஹோட்டலில் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் வந்தேன் சாப்பிட ஆமாம் பசங்களை கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் அனுப்புங்கள் ஆட்ரு எடுக்கிறதுக்கு ஆ மஷ்ரூம் பிரியாணி நான் எனக்கு கொஞ்சம் மஷ்ரூம் பிரியாணி வேணும் இதோ எங்கள் வீட்டில் அவர்களும் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றேன்றாங்க என் பையன் பார்சல் வர ரெ ரெண்டு பார்சல் கொடுங்க ஆமாம் பையன் இந்த பசங்களுக்கு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து நூடுல்ஸ் கொடுங்க சிக்கன் நூடுல்ஸ் கொடுங்க இதுப்போக ஆமாம் இதுப்போக வந்து ஒரு செட்டிநாடு ஒன்று கொடுங்க ரெண்டு பரோட்டா கொடுங்க பார்சல்லு நல்ல அருமையான பரோட்டா கொடுங்க ரெண்டு பார்சல்லு இதுப்போக ஆமாம் ஆ இதுப்போக அப்படியே ஒரு ஆஃப் க்ரில் ஒரு ஆஃப் க்ரில் கொடுங்க ஆமாம் உங்கள் ஹோட்டல் க்ரிலெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது ஒரு ஆஃப் கொடுத்துருங்க ஆமாம் இந்த சில்லி சிக்கன்னு சில்லி சிக்கன்னு ஒரு ஒரு பார்சல் கொடுத்துருங்க ஆமாம் இதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் பார்சல் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் நான் பில் பே பண்ணிடுறேன் ஆமாம் ஆமாம் கல்யாண ஆட்ரா சார் ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சி ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இது ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு வேறு இடத்துல கேட்டரிங் நான் ஆட்ரு கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த உங்கள் ஹோட்டலில் இந்த முறை நான் கொடுக்குறேன் ஆட்ரு கொடுக்குறேன் ஆமாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆட்ரை கண்டிப்பாக கண்டிப்பாக கொஞ்சம் குறைப்பாடு இல்லாமல் கொடுங்க எல்லாம் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுக்கறது ஆமாம் வந்தால் ஆமாம் ஆமாம் டெலிவரி கொடுத்துருங்க வந்தவங்க சாப்பிட்டா மறுபடியும் உங்களை தேடின்னு வரணும் ஆட்ரு வரணும் அந்தமாதிரி நீங்கள் ஒரு டேஸ்ட்டியாக பண்ணிக்கொடுங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் நல்லது சார்